எங்கள் பகுதியில் என்னென்ன பொழுது போக்குகள் அப்படின்னு கேட்டீங்கனால் எங்கள் பகுதியில் பொழுது போக்குகள்னால் பசங்கள் எல்லாேரும் சேர்ந்துட்டு கிரௌண்ட்டில் போய் விளையாடுறது அது ஒரு பொழுது போக்காக இருக்கும் இல்லைன்னா எல்லாேரும் சேர்ந்துட்டு இங்கே ஊரில் வர்ற வாய்க்காலில் வர்ற தண்ணியில் போய் குளிக்கிறது ஒரு பொழுது போக்காக இருக்கும் இதுலேயும் நிறைய சொல்லணும் அப்படின்னா இப்போ புதுசாக ஒரு கிரௌண்ட்டு மாதிரி ஒன்று கட்டி இருப்பாங்க சுற்றியும் வலை வச்சு இருப்பாங்க அதாவது அந்த பிராக்டிஸ் நெட் அந்த மாதிரி இருக்கும் சுற்றியும் வலை வச்சு இருப்பாங்க வலை குள்ளே ஒரு பிளாஸ்டிக் பொருட்களால் செய்யப்பட்ட ஒரு தரை இருக்கும் ஒரு கிரௌண்ட்டில் இருக்க கிராஸ் ஃபீல்ட் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அண்ட் தென் அந்த இடத்துல லைட்ஸ் இருக்கும் ஸோ என்ன தான் இருட்டாகவே நைட்டே இருந்தாலும் அந்த லைட்டு மூலயமா நம்ம ஸ்டேடியமில் இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ அந்த இடத்துக்கு போய் பசங்கள் எல்லாேரும் சேர்ந்து ஒரு பத்து ஒரு இருபது பேர் போல் ஒரு குழு அமைத்து கொண்டு அங்கே போய் அதுவும் ஒரு நைட் நேரத்தில் ஒரு குளூரில் ஜாலியாக விளாடும் போதும் ஒரு நல்லா இருக்கும் போகிற நேரங்களே நமக்கு தெரியாது அது ஒரு நல்ல ஒரு பொழுது போக்காக இருக்கும் அதையும் மீறினால் இங்கே இருக்க ஏரிகள் ஸோ ஏரிகளை சுற்றி அதுவும் இரவு நேரங்களில் இல்லை ஒரு சாயந்திரம் சூரியன் அஸ்தமனம் ஆகும் நேரங்களில் அந்த இடத்துக்கு போனால் நம்ம நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் இயற்கையோடு ஒரு நேரங்கள் இருக்கிற மாதிரியும் இருக்கும் அடுத்தடுத்து என்ன பண்ணலாங்குற ஒரு தெளிவான எண்ணங்கள் கொடுக்குறக்கு அந்த சூழ்நில நம்மளுக்கு ஒரு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதுக்கு அப்புறம் சிவன் சம்பந்தப்பட்ட ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க எல்லாேரும் ஈஷா போகலாம் ஈஷா போகலாம் நல்லா அங்கேயும் ஒரு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் கோவிலும் இருக்கும் அங்கே இருக்கிறவங்களையும் பார்த்துட்டு நல்ல ஒரு அமைதியோடு திரும்பி வரலாம்